தமிழ்நாட்டின் முக்கிய வீரர்கள் வந்து கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சச்சின் டெண்டுல்கர் தோனி இன்னும் சொன்னால் சச்சின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே அவர் வந்து கிரிக்கெட்டில் நல்ல களம் கண்டிருக்காருன்னு சொல்லலாம் எடுத்த அவர் இறங்குனாலே பால்லாம் வந்து சிக்ஸ் தான் போகும் அதுக்கு மேல் சிக்ஸு ஃபோர்னு அடிச்சிகிட்டே இருப்பார் ரசிகர்களாம் அவருக்கு ரசிகர் பட்டாளம் அவருக்கு ஏராளமாக இருக்கிறது அதேமாரி தோனின்னு பார்த்திங்கனா அவருக்கப்பறம் தோனி வந்தவர் அவருக்கப்பறம் தோனி வந்தார் அவருக்கும் பார்த்திங்கனா இப்போ உள்ள கரண்ட்னாவே அவருதான் வந்து சிஎஸ்கேனா அவருதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் அவரு தான் இப்போ தான் ரீசெண்ட்டாக அவரு எனது பதவி வேணாம்னு விலகுறான்னு நெனைக்கிறன் அவருக்குமே வந்து கீப்பிங் நல்லா பண்ணுவார் கீப்பிங் அவர மாதிரி கீப்பிங் பண்ண ஆள் கிடையாதுன்னு சொல்வாங்க அப்புறம் ரன்னிங்கில் கூட நீங்கள் பார்த்திங்கனா உசேன் போல்ட்டை மிஞ்சிவிட்டாருன்னு அப்படின்னு சொல்லி கேள்விபட்ருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பாஸ்ட்டாக இருப்பார் அவரு எதிர் எதிர் அணியை விட ரொம்ப மும்முரமா கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு பிளேயருன்னு சொல்லாம் பார்த்திங்கனா அடுத்த இளைஞர்கள் வந்து எல்லோருமே என்ன சொல்கிறாங்க தோனி மாதிரி ஆகணும் சச்சின் மாதிரி ஆகணுனு தான் யோசிக்கிறாங்க வேற யாரை மாரி ஆகணுன்னு யோசிக்க மாட்றாங்க தடகள போட்டி இன்னொரு கிரிக்கெட்டு ரன்னிங் ரேஸில் பார்த்திங்கனா இன்னொரு வீராங்கனை வந்திருக்காங்க தமிழ்நாட்டை சேந்தவங்க தான் அவங்க அவங்க பேர் என்னன்னு தெரியல ஆனால் அவங்குளுக்குமே வந்து ஒரு பரிசு வழங்கிருக்காங்க வீராங்கனை